நம்ப ரொம்ப நேரம் ஸ்விமிங் பண்ணிணோம்ன்னா நம்ப உடம்புலருந்து இந்த மூச்சு விட்றது அது கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் அந்த கை கால் வலி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு என்னென்ன நமக்கு நல்லது தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கையை கையை கால நல்லா அசைத்து நம்ப ச நீச்சல் அடிக்கும் போது எலும்பில் இருக்கிற அந்த வலி இந்த முட்டி ஜாயிண்ட் அதில் இருக்கிற வலி ப்ளஸ் நம்ப மூச்சு நல்லா ப்ரீத் பண்ணி விடும் போது நமக்கு அந்த இதய நோய் இந்த மாதிரி எதுவும் வராது இந்த வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதும் வராது உடம்பு நல்ல கூலிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஆகும் ந நமக்கு எந்த ஒரு கெட்டதுமே ந நீச்சல் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உள்நீச்சல் அடிக்கிறது நல்லதுன்னு சொல்வாங்க உள்நீச்சல் ரொம்ப ஆழம் போனோம்னால் ஒரு சிலருக்கு காது வலி எடுக்கும் ஆனால் உள்நீச்சல் அதிகம் கற்றுக்காதிங்க அது சுவாச கற்றுப்பாட்டு அது இன்னும் நல்லா வச்சுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நீங்கள் நீச்சல் அ நீச்சல் அடிக்க கற்றுக்கணும் நீச்சல் அடிக்கணும் வாரத்தில் ரெண்டு டைமாவது நீங்கள் போய் நீச்சல் அடிக்கணும் உடம்பு நல்லா இருக்க நீச்சல் அடிக்கணும்